கோவிட் நயின்டீனால் தொற்று நோய் காரணமாக அப்போ அந்த அந்த டைம்மில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக யாருமே வெளியில் வர கூடாது வீட்டில் தான் இருக்கணும் தொற்று நோய் வந்து பரவிகிட்டு இருக்கு இதால் ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க மூச்சு திணறி சளி பிடிச்சா இது மாதிரி இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியில எல்லாம் நியூஸ் வந்துச்சு பே பேப்பர்லையும் நியூஸ் வந்துச்சு அன்னைக்கு நியூஸ் வந்த அன்னைக்கு எல்லாமே ஸ்கூலு ஆஃபிஸு முத கொண்டு எல்லாருமே லீவு கவர்மெண்ட் லீவ் விட்டுட்டாங்க லீவ் விட்டுட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் அன்னைக்கு அப்புறம் அன்னையிலேந்து ஃபுல் லீவு அப்புறம் வெளியில போகணுனா ஒரு எமெர்ஜென்சி ஒரு காய் வாங்க போகணும் அப்படின்னா வீட்டில் வந்து யார் போவா பிள்ளைங்களும் போமாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்க ஒய்ஃபோ பெரியவங்களும் யாரும் போகமாட்டாங்க அந்த வீட்டில் கணவர் அவங்க மட்டும்தான் போயிட்டு காய் வாங்கிட்டு வருவார் அப்போ வெளில போகணுனா மாஸ்க் போட்டுக்கணும் அப்படி மாஸ்க்கு போட்டுக்கலை அப்படின்னாக்கா போலீஸ் வந்து உடனே அவங்கள வந்து பிடிக்கும் வார்ன் பண்ணுவாங்க அதுக்காக மாஸ்க் போட்டு தான் போவாங்க ரெண்டாவது வந்து ஊரே விரிச்சோன்னு தான் இருந்துச்சு ஒருத்தர் கூட வெளியில நடமாட்ட மாட்டாங்க அப்படி இருந்துதிச்சி அந்த டைம்மில் வந்து சத்து உள்ள உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதால் சில ஊருகளில் வந்து கோழி கோழி பண்ணையில் வந்து கோழி கறி வந்து கோழி வந்து ஃபுல்லாக கோழிக்கறியோட ரேட் வந்து அப்போ அதிகமாயிடுச்சு கோழிக்கறியை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மட்டனோ ஆனால் அது வாங்க போனாலும் கடை இருக்காது எங்கேயோ ஒரு கடை இருக்கும் அப்படி வாங்கினா போலீஸோட கண்பார்வலையில் தான் இருந்துச்சு வெளியில யாரும் வரமாட்டாங்க காய்கறி வாங்கினாலும் மட்டன் வாங்கினாலும் எதுனாலும் மாஸ்க்கு போட்டுகிட்டு தனிநபராக போய் வாங்கிகிட்டு வரணும் மற்றபடி யாரும் வெளியில யாரும் வெளியில ஆளோடு கிடையாது ரெண்டாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் மாஸ்க்கு போட்டு வீட்டில் இருந்தாங்க அப்படி அந்த டைம்மில் வந்து உடம்பு முடியாமல் யாருக்காது சளியோ இல்லை காய்ச்சலோ லேசாக வந்துச்சுன்னா தனியாக இருந்து அவங்கள வந்து கவனிச்சிக்கிட்டாங்க எப்படின்னாக்கா சுடு தண்ணி தான் பிடிச்சிக்கணும் ரெண்டாவது வந்து மாத்திரை அந்த கோவிட்காக மாத்திரை காய்ச்சல் மாத்திரை எடுத்துகிட்டாங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அதை அப்புறம் கண்டுபிடிக்கும் போது என்னாச்சின்னாக்கா பப்பாளி இலை சாறு குடிச்சால் அந்த காய்ச்சல் சரியாயிவிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிட்டு தாக்குனவங்களுக்கு கூட சில பேர்த்துக்கு இந்த பப்பாளி இலை சாறு வந்து பச்சையாக அரைச்சு அப்படியே தேனு கொஞ்சம் அப்போ ஒரு ஒரு ஸ்பூன்னு பப்பாளி இலை சாப்பிடணும் ஒரு ஸ்பூன்னு தேன் சுத்தமான தேனை வந்து கலந்து கலக்கி குடிச்சிடோம்ன்னா அது வந்து காலைலியும் மதியானம் இரவு சாயந்தரம் நா நாலு நேரத்துக்கும் வந்து அதை கோவிட்டு தாக்குனவங்களுக்கு கூடம் அப்படி சாப்பிட்டுட்டே அவங்களுக்கு காய்ச்சல் சரியாக போச்சு ரெண்டாவது வந்து தனிமை படுத்திக்கிட்டாங்க அவங்கள சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவன கூட அவங்க வந்து தனியாக போய் மாஸ்க்கு போட்டுகிட்டு உள்ளே போகறவங்க கொஞ்சம் தனியாக போய் கொடுத்துட்டு உடனே வந்துவிடுவாங்க அவங்க சாப்பிட்டுவாங்க அவ்வளோ தான் மற்றபடி எல்லாருமே ரொம்பவும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் அவங்கவுங்க இருந்துகிட்டாங்க வீட்டியும் சுத்தமாக இருந்துச்சு எல்லாரும் இருந்ததால் லெட்டின் பாத்ரூமை கூட தாய்மார்கள் வந்து அவங்க ஒரு ஆளே கழுவிட்டு இருந்தாங்க ஆனா கோவிட் டைம்மில் வந்து தள்ளுனாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்போ தாய்மார்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்க சுத்தமாக அவங்கவுங்க டாய்லெட்டை வந்து சுத்தம் படுத்திக்கிட்டாங்க வீட்டை அவங்க வந்து ரூமையும் அவங்கவுங்க ரூமை வந்து கிளீன் கிளீனாக சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க வீட்டில் ஆனால் யாரும் வெளியில வரமாட்டாங்க அப்போ வீடு சுத்தமாக இருந்துச்சு தெருவும் கூட குப்பைங்கள் எல்லாம் அங்கங்கே இல்லாமல் கவுர்மெண்ட்டில் அதை சுத்தம் பண்றவங்க வந்து நகராட்சி மூலமாக வந்து அவங்க குப்பையை சுத்தப்படுத்தி அங்கங்கே இது பிளீச்சிங் பௌடர்லாம் போட்டுவிட்டு குப்பைகள் எல்லாம் சேர்த்து போட்டுவிட்டு நல்ல நீட்டாக தெருவெல்லாம் இருந்துச்சு அது மாதிரி சாரையாக கடை எல்லாம் மூடி மூடுனதுன்னா அங்கங்கே சாராயம் குடிச்சிவிட்டுலாம் யாரும் அங்கே கண்ணாபின்னான்னு தெருவுலலாம் படுத்து கடக்கலை ரோட்டில் எல்லாம் அப்படிலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு அது மாதிரி இப்போ இந்த ஊசி போடணுன்னு சொன்னனால் அந்த ஊசி போட்ட டைம்மில் எல்லாருமே மாஸ்க்கை போட்டுகிட்டு கோவிட்டு முதல் ஊசியும் ரெண்டாவது ஊசியும் போய் லைனாக நின்று அந்த ஊசியை போட்டுக்கிட்டாங்க பாதுகாப்பாக அப்போ சத்து உள்ள உணவை தான் சாப்பிடுணும் அப்போ நிறைய காய்கறிகளை வாங்கிகிட்டு வந்து நிறைய காய்கறி தான் நிறைய சமைச்சு தாய்மார்கள் வந்து பிள்ளைங்களுக்கும் வீட்டுகாரவங்களும் பெரியவங்களுக்கும் மாமனார் மாமியாருக்கும் தாய் தகப்பனுக்கோ அவங்க வந்து கொடுத்து உடம்ப ஹெல்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க